நான் சமைக்கும் போது சமையலில் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாதுனு நினைப்பேன் எது செஞ்சாலும் நல்லா ஒரு ருசியோடு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பமாக இருக்கும் செய்கிற உணவை வந்து நிறையா உணவு சமைக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து அதுக்கான நேரம் அதிகம் கொஞ்சம் கூட கூட போச்சுனால் ஒன்றும் தெரியாது ஆனால் பொதுவாகவே நான் சமைக்கிறது வந்து நல்லா ருசியாகவும் சீக்கிரமாகவும் சமைச்சு முடிக்கணும்னு நினைப்பேன் நான் செய்யும் போது ஒரு சிக்கலான ரெசிப்பி அப்படின்னா ரெசிப்பி சிக்கல்னு சொல்வத விட அது வந்து நான் முயற்சி செஞ்சது ஒரு மாதிரி அது வேறு மாதிரி வந்திருச்சு இப்போது கேக்கும் நெய் பிஸ்கட்டும் ஒரே நேரத்தில் நான் செய்யுறதுக்கு முயற்சி பண்ணிணேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிகிட்டு வந்து அதில் இருக்கிறது படி செஞ்சொன்னா எழுதும் போதே வந்து இந்த பேக்கிங் சோடானு ஒரு ஐட்டம் வந்து கேக்குக்கு எவ்வளோ போடணும் பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ போடணுங்கிறத மாற்றி போட்டுவிட்டேன் கேக்குக்கு போடுற அளவு பிஸ்கெட்டுக்கும் பிஸ்கெட்டுக்கு போடுற அளவு கேக்குக்கும் போட்டு அது கடைசினு பார்த்தா கேக்கு கடிக்க முடியாமல் பிஸ்கெட் வந்து தொட்டாலே ஒடிஞ்சு போகிற அளவுக்கு இருந்துச்சு அது ஒன்று மட்டும்தான் வந்து தெரியாமல் நான் வந்து முயற்சி பண்ணி ரொம்ப நேரம் எடுத்து செஞ்சதும் கொஞ்சம் வீணாக போனது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவு